தேவை என்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது கடந்த இப்போது இருக்கிற டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தேவை அப்படி என்னன்னா டெக்னாலஜி தோ டெக்னாலஜியில பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன்ஸ் அப்படின்றது ஒரு மிக பெரிய தேவையாக இருக்குது இப்போது எங்களோடய முன்னாள் ஜெனரேஷன் பார்த்தீங்கன்னா எங்களோடய அப்பா அம்மாவோடய டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஃபோன்ஸ் அதலாம் எதுவுமே இல்லை நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்னோடய ஒரு பத்து பனிரெண்டு வயசில் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் முதலாக நாங்களே மொபைல் ஃபோன்ஸ் எங்கள் அப்பா அம்மா வாங்கினது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோடய பழைய ஜெனரேஷனும் இப்போ வரப்போகிற ஜெனரேஷனும் இந்த டெக்னாலஜி எப்படி முன்னேறிகிட்டு போய்ட்டு வருது பார்த்தீங்கனா ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் எங்களோடய பழைய ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா இதை பற்றி அவ்வளோ யாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அறிவு இல்லை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உழைச்சு வேலை பார்த்தாங்க பட் இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு இருக்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மொபைல் ஃபோன் ஒரு லேப்டாப் இருந்துச்சுன்னால் என்னோடய வேலை வந்து பார்த்தீங்கன்னா ஆகிடும் ஒரு நாளுக்கு நான் வந்து ஒரு வேலையை முடிச்சிடுவேன் ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது இப்போது